இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பதினாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்து எட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரம்